அம்மை போட்டுட்டால் ஆஸ்பத்திரிக்கு போகக்கூடாதுன்னு சொல்லுறது பெண்ணுக்கு கல்யாணம் ஆகலேன்னா அவளை மட்டும் பரிகாரம் செய்யச் சொல்லுறது கணவன் காலில் பெண்களை விழ வைக்கிற சடங்கு நடத்துறது கொழந்த நல்ல நேரத்தில் பிறக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஆப்ரேஷனை தள்ளி வைக்கிறது விதவை பெண்ணை மங்களகரமாக இருக்கக்கூடாதுன்னு கட்டாயப்படுத்துவது விதவை பெண்ணை மங்கள நிகழ்வுகளில் கலந்துக்கிட்டால் அது விளங்காதுன்னு சொல்லுறது மறுமணம் செஞ்ச விதவை பெண்ணை அவளுடைய பாலியல் உணர்வை குற்றப்படுத்துவது விருப்பம் இல்லாத உறவோடு பெண்ணை வாழ கட்டாயப்படுத்துவது பெண்ணுக்கு உரிமை கொடுத்தா அவள் இங்கேயே இருந்துக்குவாள்னு அவளோடய உரிமையை மறுப்பது ஆணுக்காக பெண் விரதம் இருப்பது பெண் புத்தி பின் புத்தின்னு சொல்லி குடும்பத்தில் முடிவெடுக்கறதில் பங்களிக்காமல் இருப்பது